எனக்கு வந்து என்னன்னால் ஸ்விம்மிங்னால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஸ்விம்மிங் வந்து நான் வந்து நல்லா பண்ணுவேன் இப்போ நாங்கள் வந்து திருப்பூரில் இருந்தாலும் எங்கள் தாத்தா பாட்டியோடய ஊரெலாம் வந்துட்டு தேனிக்கம்பமில் வந்து இருக்குது கம்பம்லிருந்து கேகேப்பட்டி போகிற வழியா இருக்கட்டும் பாளையம் போகிற வழியா இருக்கட்டும் கூடலூர் போகிற வழியா இருக்கட்டும் அங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு ஆறு அதெல்லாம் வந்துட்டு இருக்கும் ஆற்றுல போய்ட்டு நீச்சல் அடிச்சு பழகுறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அருவியில் குளிக்கிறது இந்தமாதிரி எக்ஸ்பீரியன்ஸெலாம் மோஸ்ட்லி தேனியில் இருக்கிற பீபுள்ஸ்க்கு வந்து அதிகமாகவே இருக்கும் எனக்கு வந்து ஸ்விம் பண்ணுறப்போ வந்து எப்படின்னா நம்ம வந்து வானத்தில் வந்து மிதக்குற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு வந்து நீச்சல் அடிக்கிறப்போது நம்மளுக்கு வந்து கிடைக்கும் எனக்கு வந்து நீச்சல் அடிக்கிறதுக்கு வந்து யார் சொல்லிக்கொடுத்தா அப்படின்னு பார்த்தோன்னா எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா வந்து ஸ்டாட்டிங் ஸ்டேஜஸ்லெலாம் என்ன பண்ணுவாருன்னால் அவர் நீச்சல் அடிக்கிறப்போது முதுகு மேல் வந்து என்னை படுக்க வைச்சுப்பாரு அப்படி நீச்சல் பகி பழகி பழகி இப்போது நானே தன்னந்தனியாக நீச்சல் அடிக்கிற அளவுக்கு நான் வந்து இப்போது வந்து பழகி இப்போது நல்லா நீச்சலில் வந்து எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்ல முடியாது ஆனால் வந்து நல்லா வந்து நீச்சல் அடிப்பேன் ஸ்பீடாக போகிறதா இருக்கட்டும் இப்போது வந்து நீச்சல் அடிக்கிறதுன்னால் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து எனக்கு கிரிக்கெட் வந்து நான் வந்து பார்ப்பேன் ஆனால் நான் வந்து விளையாடுன விளையாடுனது கிடையாது ஏன் வெளையாடினது கிடையாது அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியிலை ஆனால் கிரிக்கெட் வந்து பக்கத்து வீட்டுக்காரவங்கள் ஏரியாவில விளையாடுறப்போவா இருக்கட்டும் டிவிலையாக இருக்கட்டும் நல்லா வந்து ரொம்ப இன்ட்ரஸ்ட்டோடு அடுத்து என்ன நடக்கும் ஏது நடக்கும் யார் வின் பண்ணுவா அந்தமாதிரில்லாம் வந்து பார்ப்பேன் இன்ட்ரஸ்ட் இருக்குது பட் நான் வந்து விளையாடுனதில்ல